ஆ ஹலோ சொல்லுங்கள் மேம் ஆ சொல்லுங்கமா ம் இந்த ஒரு நிமிஷம் லைனில் இருங்கள் பார்த்துக்குறேன் இருங்கள் ஆ ஆ வந்துருச்சுமா சுகர் போனதடவையோட இந்த தடவ கூட தான்மா இருக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரெட் கிட்ட இருக்கு ஏன்மா இப்போ திடீர்ன்னு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆணுச்சி ம் ம் உங்ளுக்கு ஸுகர் ஆல்ரெடி இருக்குல்ல அதனால் ஏன் அப்புறம் மறுபடியும் மூணு வேலையும் ரைஸ் எடுத்துக்குறிங்க நீங்கள் ம் ம் ம் அதுதான் இப்போ அதிகமாயிடுச்சு போல் உங்களுக்கு நீங்கள் ஆம்மா நீங்கள் இதுக்கப்புறம் இன்சுலின் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்மா மூனு வேலையும் நீங்கள் நீங்களே போட்டுக்குறிங்ளா இல்லை ஹாஸ்ப்பிட்டலில் வந்து போட்டுக்க முடியுமா சரி

ஆ இல்லை இல்லைமா ஃபோர் ஹண்ட்ரெட் தாண்டி இருக்கு நீங்கள் இன்சுலின் எடுத்துக்குறது தான் நல்லது அதுக்கப்புறம் குறஞ்சிதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டேப்லெட் கன்டினியூ பண்ணிக்கலாம்மா ஆ சாப்பாடு நீங்கள் மதியம் கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்துக்கிறதோட விட்டுங்க அதுக்கப்புறம் நைட்டில் மார்னிங்லாம் நீங்கள் சப்பாத்தி இல்லை கேழ்வரகு இந்த கோதுமையில் உள்ளது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எடுத்துக்கணும் நீங்கள் ம் ஸுகர்லாம் அறவே தவிர்த்துடுங்க அதோட நீங்கள் பால் காஃபி டீ எல்லாம் குடிச்சிங்கனா ஸுகர் இல்லாமல் குடியுங்க

ம் அதான் ஸ்வீட்சையும் அவாய்ட் பண்ணிங்க சுத்தமாக சாப்பிடாதிங்க ஏன்னா ஃபோர் ஹண்ட்ரெட் தாண்டி இருக்கு ரொம்ப அதிகமாகத்தான் இருக்கு ஆமாம் அதுவும் நல்லது தான் நீங்கள் டெய்லியும் ரெகுலராக வாக்கிங் போங்கள் காலைலயும் சாய்ந்திரமும் ஆ ஆமாம் ஆமாம் நீங்கள் நாளைக் காலைல பத்து மணிக்கு வறீங்களா நான் மாற்றி எழுதி தரேன் ம் ம் வரும்போது இந்த சீட் எடுத்துட்டு வந்துருங்கம்மா பழைய சீட்டை ம் சரிமா ஆ சரி வாங்கம்மா பேசிக்கலாம் ம் தேங்க் யூ